சேலம் மாவட்டத்தில் முக்கியமான தொழிலில் ஒரு ஒன்று வந்து வெள்ளி வெள்ளி கொலுசு வெள்ளி கொலுசு வந்து இங்கே சி சிறு சிறு தொ தொழில் பேட்டையே இருக்கு இங்கே இந்த சைடு செவ்வாய் பேட்டை இளம்பிள்ளை சித்திரை கோயில் இந்த சைடு எல்லாம் நீங்க பார்த்திங்கன்னா நிறையா கொலுசுங்க நீங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறாங்க கொலுசு த இது கொலுசு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் என்ன குண்டு அப்புறம் ம செயின்னு ஒன்று விளக்கு ஒன்று என்னென்ன பண்ணும்மோ வெள்ளியில அந்தந்த இதை விதவிதமாக பண்ணுறாங்க அதுக்கு ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு இது தான் ஒருத்தரே அதை பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு இதில் இவங்க கொலுசு பண்ணுறாங்களா அவங்க பட்டி பண்ணுவாங்க அவங்க ஜடை பண்ணுறாங்க அவங்க அதை செயின் பண்ணுறாங்க அவங்க மோதிரம் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண் ப்ரேஸ்லெட் பண்ணுறாங்க இந்தமாதிரி விளக்குகள்ல குல விளக்கு இதெல்லாம் வெவ்வேறு விதமாக இங்கே பண்ணி இங்கேயிருந்து உங்களுக்கு ஆந்திரா கேரளா ம டெல்லி அவன் எல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க மெயின்னா இங்கே வந்து கொ கொலுசு ரொம்ப ஃபேமஸ்ஸாக ஃபேமஸ் ரொம்ப இப்போ இது கொ அது கொ அதுக்காக கொலுசுக்காகவே தனியாக ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க க கவர்மெண்ட் சொல்லி இருக்காங்க நெக்ஸ் அடுத்தது ஜவ்வரிசி ஜவ்வரிசி உற்பத்தியில் சேகோ ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே வந்து ஜவ்வரிசியில ரொம்ப பெரிய ரொம்ப பெருசாக இருக்கு அது வந்து உங்களுக்கு ஜவ்வரிசி எப்படி என்ன பண்ணும் என்ன இதெல்லாம் உங்களுக்கு அது இருக்கு அடுத்தது வந்து ஸ்டீல் ப்ளான்ட்ருக்கு இங்கே ஸ்டீல் ப்ளான்ட்ல வந்து ஸ்டீலெல்லாம் எங்கே ம செய்யறாங்க தகடு பெரிய பெரிய இது கம்பெனிக்களுக்கு ஏன் ராக்கெட்டுக்கு கூட நம்ப கொடுத்து அமிச்சோம் அதில் எப்படி அந்த இது பண்ணோம் ஸோ ஃப்ளைட்டுக்கு எல்லா ஊர் கம்பெனிக்கு இதுக்கெல்லாம் இங்கே இங்கே இங்கேந்தே ஸ்டீல் ப்லான்ட்லருந்து பல இது எல்லாம் போகுது ஸ்டீல் ப்லான்ட்டுக்கு எப்போ அந்தது எ எப்படி இ தகடு யூஸ் பண்ணலாம் அந்த ஷீட் எப்படி யூஸ் பண்ணலாம் வேறு எங்கெங்க யூஸ் பண்ணும்மோ ரொம்ப அதாக இருக்கு அடுத்தது ஜ ஜவ்வரிசி ஜவ்வரிசிங்கிறது உற்பத்தியிலும் இதுவும் ஒரு இது அடுத்தது மாம்பழம் சேலத்தில் மாம்பழம் எல்லாம் ஃபேமஸ்ஸுன்னு சொல்லுவாங்க மாம்பழம் எல்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த ரொம்ப அருமையானதாக இருக்கும் அப்புறம் அடுத்தது நம்ப இங்கே சேலத்தில் என்ன சேலத்து என்னென்னா தக்கா இந்த காய்கறிகள் ஐடெம்ஸெல்லாம் இங்கே நல்லா இருக்கும் க தக்காளியோ கீரையோ கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ப இங்கே நல்ல பார்க்கறதுக்கு நல்லா இதாக இருக்கும் அப்புறோம் வாழக்காய் அப்புறோம் முட்டை கோஸ்ஸு இதெல்லாம் நல்ல இங்கே விவசாயம் விவசாயத்துக்கு இங்கெல்லாம் ரொம்ப இதாகுது அப்புறம் என்னென்னா இது திராட்சை அப்புறோம் இதெல்லாம் த நல்ல இங்கே உற்பத்திக்கு நல்ல இது பண்ணுது ஸோ முக்கியமான இது என்னென்னா வெள்ளி கொலுசு மேக்னஸ்சைட்டு ஜவ்வரிசி இரும்பு தாது இதெல்லாம் முக்கியமான ஊ ஊர் சேலம் சேலத்தில் என்ன இது நல்லா இருக்கும்